அது வந்து கையால் ட்ரா பண்ணி கொடுக்கும்போது நம்ம என்னதான் ஃபோட்டோ வந்து கடை அதை ஃபோட்டோ வந்து கடையில் கொடுத்து ஃப்ரேம் பண்ணி இது பண்றதை விட நம்ம கையில் நம்மளே ட்ரா பண்ணி அத ஃப்ரேம் பண்ணி கிஃப்ட்டாக கொடுக்கும்போது அது ஒரு தனியாக இருந்துச்சு அது வந்து எனக்கொரு உணர்வு பூர்வமாக இருந்துச்சு ஏன்னா வந்து என்னதான் நம்ம கையில் நம்மளே வரைஞ்சி அதை நம்ம கொடுக்கும்போது அது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அதுக்கு ஒரு தனிமதிப்பு இருக்குது கையால் வரைஞ்சி கொடுக்கறதுங்கிறது அப்படி அது வரைஞ்சி அது வந்து கொடுக்கும்போது என்னோடய மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அது வந்து ரொம்ப நானாக வரையும்போது அது உணர்வுபூர்வமாக இருந்துச்சு இதுமாதிரி வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸு பர்த்டேக்கு அப்புறம் வந்து சின்ன சின்ன ஃபங்ஷன்ஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து நிறைய ஓவியங்கள் வந்து என் கையால் ட்ராப்பண்ணி கொடுத்துருக்கேன் அது பார்க்கும் அது அப்படி கொடுக்கும்போது அது எனக்கு மனசுக்குள்ள ஒரு தனி ஒரு சிறப்பு தனி திருப்தியாக இருந்துச்சு